ஹலோ ஹலோ நாங்கள் வேளாங்கண்ணிலேருந்து பேசுகிறோம் அருள் மீன் கடையா ஆ எங்களுக்கு ஆ ஆமாம்மா கொஞ்சம் அது ஒரு ஃபங்க்ஷனுக்காக கொஞ்சம் அதிகமாக வேணும் ஆ இதில் இந்த டைமில் என்ன மீன் இருக்கும் வஞ்சிரம் மீன்லாம் இருக்குமா இப்போ இப்போ இப்போ வஞ்சரம் மீன் டேஸ்ட்லேயே இருக்கணும் ஆனால் இப்போ இப்போ உள்ள கொஞ்சம் இதுக்கு வேணும்ன்னா எந்த மாதிரி மீன் இருக்கும் இப்போ ஆனால் நீங்கள் வந்து ஐஸில் போட்டு வெச்சிருக்க அந்த மீன் மாதிரி தந்துரமாட்டீங்கள இல்லை நாங்கள் இப்போ அதிக அதிக அமௌண்ட்டு அதிகமாக கேக்குறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் பழைய மீன் அந்த மாதிரி கொடுத்துறாதீங்க ஆ ஆமாம் ஆ ஆமாம் நீங்கள் க்ளீன் பண்ணி தான் வேணும் எங்களுக்கு ஏன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆ ஆ சரி சரிம்மா சரி நான் ஆ ஆ சரி சரி சரிம்மா நான் வீட்டிலேயும் கொஞ்சம் என்னென்னு நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டு என்ன மீன் எவ்வளோ கிலோ வேணும் அப்டிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆ ஆ ஆ சரிம்மா சரிம்மா கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் ஆ ஆ சரி சரிம்மா ஆ ஆ சரிம்மா ஆ அவங்க தான் சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி மீன் வேணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுவிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா ஆ ஓகேம்மா